ட்ரைவர் சார் இட்ஸ் மை சஜ்ஜசன் என் காரை வந்து இவ்வளோ டர்டியா வச்சுருக்கீங்க என்னால் இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணவே முடியல சீட்ஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப டர்டியா இருக்குது இந்த கோவிட் டைமில் எதுக்கு நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்க இதை சானிடைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை இந்த கோவிட் டைமில் நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னால் உங்கள் மேலதான் கம்பளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்கள் அப்போ வந்து நீங்கள் தான் இந்த காரை வந்து க்ளீ க்ளீன் அண்ட்டு ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்போ வந்து நீங்கள் தான் வந்து இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணனும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சானிடைஸ் பண்ணுங்கள் மாஸ்க் வியர் பண்ணுங்கள் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க ஹாண்ட்டை வந்து சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்கள் சுற்றி சீட்ஸ் சீட்ஸ்ஸு அண்ட்டு டோர் டோரை ஓப்பன் பண்ணுற லாக்கிட்டலாம் வந்து சானிடைஸ் பண்ணுங்கள்